தமிழை பற்றி பேசணுன்னாக்க எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் எல்லா இடத்துலையுமே தமிழைப் பற்றி பேசுவாங்க எங்கள் ஊருக்கு போனாலும் தமிழ் தெரிஞ்சிருந்தால் நம்ப ஈஸியாக போயிட்டு வரலாம் அதே மாதிரி டிவியில் பார்த்திங்கன்னா இந்த சேனலெலாம் திருப்பினிங்கன்னால் செய்தி சொல்லக்கொள்ள தமிழில் தான் சொல்லுவாங்க ஏ ஏன்னால் சில பேருக்கு கிராமத்தில் இருக்கறவங்களுக்கு தா இங்கிலீஷு தெரியாது தமிழில் தான் தெரியும் அதனால தமிழ்ல் அந்த சேனலை திருப்பக்கொள்ள அவங்க இதை சொன்னாங்கன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்போ நாட்டில் இவ்வளோலாம் நடக்குதா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களானு நம்ப தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறத நாம்ப கொஞ்சம் உஷாராக இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ப பண்ணிக்கலாம் தமிழுங்கிறது எனக்கு தமிழில் பிடிச்சது அது இந்த மாதிரி ப யாராவது சொல்லலாம்னால் பாரதியார் நல்லா தமிழ் நல்லா பேசுவார் கண்ணதாசன் தமிழைப் பற்றி நல்லா பேசியிருக்காரு இன்னும் நிறையா கலைஞர்கள் தமிழை பற்றி பேசியிருக்காங்க காமராஜர் பேசியிருக்காரு அவர் கூட பாருங்க என்னென்னால் அந்த நிறைய நிறையா ஸகூலுங்களுக்கு குழந்தைங்களுக்கு போக சத்துணவு கொடுக்க போகக்குள்ளேலாம் தமிழைப் பற்றி நிறைய பேசுவார் அதனாலே அதனாலே தமிழ் இன்னும் ரொம்ப பிடிக்கும் எல்லோருக்குமே தமிழ் பிடிக்குற ஆளுங்களே கிடையாது இன்னும் நல்லா தமிழ் இன்னும் நல்லா வளர்த்தணும் இன்னும் நல்லா இருக்கும் தமிழைப் பற்றி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் இங்கிலீஷும் பேசலாம் ஏன்னால் இங்கே இப்போ இருக்கிற நாலேஜ்லெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சயின்ஸு சோசியலு வரலாறு இந்த மாதிரி நிறையா பாட புஸ்தங்களெலாம் நிறையா வந்திருக்கு அவர்களுக்கு தா இங்கிலீஷும் கொஞ்சம் தேவைப்படுது ஏன்னால் இப்போ கேட்குறவங்க ஸ்கூல் பக்கம் போனாங்க குழந்தைங்களுக்கு இங்கிலீஷும் சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னால் எங்கள் காலத்தில் தமிழு தான் அதிகம் இப்போயும் தமிழ் நிறையா பேசுகிறாங்க ஸ்கூலுக்கு பாக்ர்கையில இங்கிலீஷும் கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டா குழந்தைங்களுக்கு வெளியூர் போகக்குள்ளே அவர்களுக்கு ஏதாவது இப்ப நமக்கு தெரியாததை கூட அவங்க நமக்கு சொல்லிக்கொடுப்பாங்க ஏன்னால் ரெண்டுமே நம்ம கற்றுக்கிறதுனால தப்பு கிடையாது இருந்தாலும் தமிழை நம்ம நம்ப நாம் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழை நம்ப வளர்க்கறது நமக்கு பெருமை தான் நல்லது தான் தமிழே தமிழுங்கிறது எனக்கு நல்ல நல்லாதகப்படுது நல்லதும் தோணுது